ஆ எஸ் கமின் ஆ எஸ் கமின்

ஏன்பா இவ்வளோ கேர்லஸ்சாகருக்கீங்க ஐடி கார்டு தான் முக்கியம் காலேஜுக்கு தேடி பார்த்திங்களா அங்கே இருக்கான்னு ஏன்பா சரிபா நீங்கள் எதுக்கும் இன்னொரு தடவை தேடி பாருங்கள் சரிப்பா நீங்கள் ஒரு லெட்டர் வந்து எழுதி கொடுங்க இதமாரி ஐடி தொலைஞ்சிருச்சு அப்படின்னு உங்கள் ஹெச்சோடிகிட்ட சைன் வாங்கிட்டு குவாடினேட்டர்கிட்ட ஒரு சைன் வாங்கி கொடுங்க இதுதான் ஃபஸ்ட் அன் லாஸ்ட்டாகருக்கும் உங்குளுக்கு இனிமேல் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க எக்ஸாம்ங்கிறதால உங்குளுக்கு அலோ பண்றேன் சரிப்பா நீங்கள் லெட்ரு எழுதி கொடுங்க எடுத்துட்டு வந்து குவாடினேட்டர்கிட்ட ஆ ஆமாம் சைன் வாங்கி என்கிட்ட கொடுங்க வந்து பாருங்கள் நாளைக்கு ஐடி கார்டு நீங்கள் ஆஃபிசில் ஐடி கார்டு வாங்கிக்கலான் நான் ஒரு சைன் போட்டுட்டு நீங்கள் ஐடி வாய்ங்கோங்க இந்தமாதிரி லெட்டர் கொடுத்துட்டோன்னு அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க பிரின்ஸ்பல்கிட்ட சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லிடுங்க

ஆ தேங்க்ஸ்பா ஆ ஓகே